ஹலோ ஏ மங்கை நான் வந்து சென்னையில் இருக்கேன் இப்போ சென்னையிலேருந்து கோயம்முத்தூர் காரைக்குடிக்கு போகணும் எப்படி ரூட் போகிறதுன்னு தெரியலை காரில் வேறு போகிறேன் நான் ஒரு இன்டெர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஆ காரைக்குடிக்கு போகிறேன் இப்போ டிரைவருக்கும் ரூட் தெரில எப்படி ரூட்டும் தெரியலை ரெண்டு பேருக்கும் டிரைவருக்கும் தெரியலை ம் ஓகேங்க

ஓகே சரி ஆமாம் அந்த அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியலை டபுள்யூ பி சி ஆஃபிஸுன்னு சொன்னாங்க ஓ சரி ஓகே நான் வந்து இப்போ தான் கிளம்ப போகிறேன் நைட் இன்னைக்கு நைட்டு தான் கிளம்பணும் ம் நைட்டு ஃபுல்லாவா ட்ராவல் பண்ணணும் ம் சரி சரி ஆ சரி மங்கை ஆ நான் வந்து கிளம்பும்போது உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி மங்கை